கால்நடை வளர்ப்பு பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் வந்து நிறைய கோழி வந்து வாங்கி ஒரு பண்ணையே வச் போட்டுருந்தோம் அதில் பார்த்தினா ஒரு கோழி செத்தால் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடும் அதனால நிறைய கோழிகள் செத்துடும் எங்கேயாச்சியும் போனோம்னால் யாருகிட்டயாச்சியும் பார்த்துக்க சொல்லி போனால் அவங்க வந்து நிறைய வந்து கோழிங்களுக்கு தீனி போடமாட்டாங்க நாங்கள் பார்க்கற மாதிரி அவங்க அவ்வளோ சுத்தமாக பராமரிக்க மாட் பட மாட்டாங்க கோழிகள்தான் நிறைய லாஸ் அப்புறம் பார்த்தினா மாடு வந்து லோனில் வாங்கியிருப்போம் அது வந்து பார்த்திங்கனா செத்துடுச்சுன்னா லோனும் நாங்கள் கட்டணும் மாடும் போயிடும் சுத்தமாக வருமானம் இருக்காது அது பராமரிப்பு எங்கேயாச்சியும் மெயினாக இந்த கால்நடை வச்சிகிட்டாவே பராமரிப்பு ரொம்ப முக்கியம் நாங்கள் ஒரு நாள் அவங்களுக்கு தீனி போடலைனாக்கூட அவங்க வந்து பால் கொடுக்காது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் லைனாக பார்த்தனா கால்நடை இறந்தால் தான் ரொம்ப கஷ்டம்